முடிஞ்சளவுக்கு இப்போ சமைக்கிறதுன்னா காலையில் ஏழுந்துச்சி காபி போடுவேங்க பால் சர்க்கரை காபி தூள் போட்டு கொதிக்க வச்சிட்டு அதை கோ நம்ம அப்படியே குடிக்கலாம் காபியாக இருந்தால் டீயா இருந்தாக்கா டீ தூள் அதில் ஏலக்காய் போட்டுக்கிறவங்க ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் வேணாம்ங்கிறவங்க இஞ்சி கொஞ்சம் போட்டு அதை கொதிக்க வச்சி அதை வடிகட்டி அதை குடிப்பாங்க அதுக்கு அப்புறம் பருப்பு வேக பருப்பு சாம்பார் வைப்போம் பருப்பு வேக வச்சி காய்கறி போட்டு அதுக்கு மிளகா தூள் கா சாம்பார் பொடி போட்டு சாம்பார் அதுக்கு கத்திரிக்காய் சாம்பார் இல்லை முருங்கக்காய் சாம்பார் அது பண்ணலாம் ரசம் வைக்கலாம் ரசம் வந்து அதுக்கு தக்காளி நல்லா நிறையா பிழிஞ்சிவுட்டு கொஞ்சமாக புளியை ஊற்றி அதில் கொஞ்சம் எலுமிச்சைம்பழம் பிழிஞ்சிவுட்டு அது மாதிரி ரசம் அந்த மாதிரி ரசமும் வைக்கலாம் ரசம் வச்சதுக்கு அப்புறமேலு நாம்ம இட்லி சூ இட்லி ஊற்றலாம் இல்லையா தோசை ஊற்றலாம் அதுவும் வேணாம்னா பணியாரம் ஊற்றலாம் அதுக்கு என்னென்னா தக்காளி சாம்பார் வைக்கலாம் பொட்டுக்கடலை தேங்காய் மெயினா எனக்கு தேங்காய் அதிகமாக தேவைப்படும் தேங்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றி சா தாக்காளி சாம்பார் வச்சி பொட்டுக்கடலை சட்னி அதுக்கு பொட்டுக்கடலை சட்னி அதுக்கு தேங்காய் நிறையா அதுக்கு தேங்காக்கு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நம்ம பொட்டுக்கடலை சட்னி செய்யலாம் மதியானத்துக்கு இது செஞ்சிவிட்றலாம் அப்போ திரும்ப நைட்டுக்கு சாயங்காலம் பார்த்திங்கன்னா திரும்ப காஃபி காபி அதே காலையில் சொன்ன மாதிரியே அதே மாதிரியே காபி பெரும்பாலும் காபி தான் குடிப்பாங்க வந்ததும் காபி அது குடித்துமுடிச்சோனே நைட்டுக்கு திரும்ப டிஃபனு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி செய்யலாம் தக்காளி வெங்காயத்தை நிறையா போட்டு தக்காளியை மட்டும் கம்மி பண்ணி அது பண்ணலாம் அதில் வந்து தக்காளிக்கு வந்து நம்ம பட்டை லவங்கம் சோம்பு இதை இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சி தக்காளி சட்னி செஞ்சி அதை கொஞ்சம் ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் தோசை சாப்பிடுவோம் நைட்டு சாப்பாடு நைட்டுக்கு இது டின்னர் அவ்வளோ தாங்க